தமிழ்மொழி தான் நம்மளோடய தாய்மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தொழில் ரீதியாக பார்க்கும் போது ஹிந்தி இங்கிலீஷ்ஸு அப்படிங்கும் போது அது நம்மளோடய முன்னேட்றத்தை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினச்சிட்டு ஒரு தவறான கருத்தை நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போது நம்மளோடய கவர்மெண்ட் ஸ்கூல்லெலாம் பார்க்கும் போது அதுக்குதான் நம்மளுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நம்மலாளயே தமிழ்ப்படிச்சும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியும் அதில் நெரு அதில் வந்து ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க